நான் வந்துவிட்டு அதிகமாக ஆர்வம் செலுத்தி பார்க்குற ஒரு விளையாட்டுன்னா அது வந்து கிரிக்கெட் மற்றும் கபடி நிறையா வந்துவிட்டு நண்பர்கள் கூட பார்க்கறது வந்துவிட்டு ரொம்பவே நல்ல அனுபவமாக இருக்கும் அவங்கக்கூட பார்க்குமோது ஒரு தனி வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் ஒரு தனி ஒரு ஒரு ஆர்வம் வந்து கிடைக்கும் நான் நாங்கள் வந்துவிட்டு சின்ன வயசில் வந்துவிட்டு காலேஜ் படிக்குபோதெல்லாம் ஹாஸ்டலில் வந்துவிட்டு மொபைலில் பார்ப்போம் ஆன்லைனில் வந்துவிட்டு லைவ் வீடியோஸ் வந்து பார்ப்போம் அப்போ வந்துவிட்டு ரொம்பவே வந்து இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அந்த ஒரு ஒரு ஒரு பாலு ஒரு ஒரு கிரிக்கெட் அந்த ஒரு ஒரு மொமெண்ட்டும் வந்துவிட்டு அவ்வளோ வந்துவிட்டு என்ஜாய்பலாக இருக்கும் அவ்வளோ சீரியஸாக இருக்கும் அப்புறம் வந்துவிட்டு வீட்டில் வந்து பார்க்குறோன்னா கபடி வந்து வீட்டில் வந்துவிட்டு பார்ப்போம் அதுவும் வந்துவிட்டு நல்லா இருக்கும் கபடி ஒரு ஒரு அந்த அந்த ரிவ்யூ எடுக்கிற மொமெண்ட் அது எல்லாமே வந்துவிட்டு ரொம்பவே ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் அதனால் வந்துவிட்டு ஸ்போர்ட்ஸில் வந்துவிட்டு எனக்கு ஆர்வம் வந்து ஜாஸ்தியாக ஆரமிச்சுது நிறையா வந்துவிட்டு லைவ்லாம் வந்துவிட்டு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு ஆசை வந்துவிட்டு நிறைய வந்துவிட்டு இருக்கு இன்னும் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்துவிட்டு நிறையா வந்துவிட்டு பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கு